இப்போ நம்ம நாட்டு மருத்துவ சேவையை பார்த்தீங்கன்னா கவுர்மெண்ட்டில் உள்ளதெல்லாம் நல்ல தரமான மருத்துவம் நன்றாக இது பண்ணுறாங்க இதே பிரைவேட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான காசு வசூல் பண்ணிகிட்டு ரொம்ப இதாக தான் இருக்குது இப்போ இது ஒரு போட்டியாகவே இருக்கு கவுர்மெண்ட்லேயும் நல்லா பண்ணுறாங்க ஆனால் கொஞ்சம் மெதுவாக பார்ப்பாங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம எல்லா மருந்தும் அங்கே இருக்கு இப்போ நம்ம பிரைவேட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னு போனோம்னாலே டக்குனு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்வாங்க ஒரு பிளெட்டு டெஸ்ட்டு எடுக்க சொல்வாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான காசு செலவாகும் இப்போ இதே பிரைவேட்டில் பாருங்கள் கவுர்மெண்ட் இதில் அது நம்ம செலவு எதுவுமே இருக்காது இருந்தாலும் இதுக்கான மாத்திரை மருந்து எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கோவிட் டயத்தில் கூட எனக்கு என் ஒய்ஃபுக்கெல்லாம் கோவிட் வந்துடுச்சி அப்போ வந்து நான் என்ன பண்ணேன் கவுர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் போய் மெடிக்கலில்

சிவகங்கையிலேந்து மதுரைக்கு போய்ட்டோம் அங்கே தனிமையாக வெச்சுருந்தாங்க எங்களை அஞ்சு நாளைக்கு நல்லா சூப்பராக ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சாப்பாடு மூணு வேளை கொடுத்தாங்க ஃபெசலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு இவங்கக்கிட்ட எல்லாம் ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து அதலாம் நமக்கு ஃப்ரீ தானே இதே நம்ம இதே பிரைவேட்டுக்கு போயிருந்தோம்னா ஒரு மினிமம் ஒரு டூ லேக்ஸ்லேந்து த்ரீ லேக்ஸ்மும் வரைக்கும் நம்மள்ட்ட வசூல் பண்ணிருப்பாங்க அதனால மருத்துவ சேவையே இப்போ நமக்கு கவுர்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும்னா சுத்தம் கொஞ்சம் இது பண்ணணும் சுத்தப்படுத்தணும் இந்த ஏரியாக்களில் கொசு இல்லாமல் அப்போ அப்போ நம்ம மருந்து அடித்து இன்னும் மேம்பாடு கொஞ்சம் கொஞ்சம் படுத்துனோம்னா எல்லா மக்களும் நமக்கு கவுர்மெண்ட்லேயே வந்து பார்ப்பாங்க பிரைவேட் பக்கம் ரொம்ப போக மாட்டாங்க அதனால் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் மந்தமா எச்சியை கண்ட இடத்துல துப்பாமல் குப்பையை கண்ட இடத்துல தூக்கிப் போடாமல் அதுக்கான பேஸ்கெட்டில் வந்து இல்லைனா குப்பை தொட்டி இருந்ததுனா குப்பை தொட்டிலேயும் அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதான் நம்ம நாட்டில் மருத்துவ மேம்பாடு படுத்தணும்